நான் நேரில் சந்திக்கணும்னு நினைக்கிற ஒரு சினிமா நட்சத்திரம்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அது வந்து பார்த்திங்கன்னா இப்போது தமிழகத்துல ஒரு புரட்சி ஏற்படுத்தக்கூடிய ஒரு நடிகரான விஜயைதாங்க ஏன்னா கண்டிப்பாக அவர் நெனைச்சா தமிழ்நாட்ட ஒரு நல்ல ஒரு சமூகமாக மாற்றமுடியும் நல்ல ஒரு நாடாக மாற்ற முடியும் அவருக்கிட்டே போய் முதல்ல நான் கேக்கிற ஒரு விஷயம் என்னவா இருக்கும்னா நேரில் சந்தித்தோனா கண்டிப்பாக இந்த கல்விமுறையை மாற்றுங்கள் விஜய் அப்படின்தான் நான் கேட்பேன் அதாவது கல்விமுறைங்கிறதை விட தமிழ்நாட்ல வந்து பார்த்திங்கன்னா தனியார் பள்ளிகளுக்கும் அரசு பள்ளிகளுக்கும் நிறைய நிறைய நிறைய நிறைய நிறைய வேறுபாடுகள் இருக்குதுங்க அந்த வேறுபாடுகளை கண்டிப்பாக இவர் வந்தாருன்னா அதாவது அரசியலுக்கு வந்து அவர் ஒரு பொறுப்பை எடுத்ததுக்கப்புறம் கண்டிப்பாக அதை அவர் மாற்றுவாருங்கிற ஒரு நம்பிக்கையில் அவரை நேரில் சந்தித்தா கண்டிப்பாக அதை நான் சொல்வேங்க இரண்டாவது நம்ம இளைஞர்கள் பிற்படுத்தப்பட்ட இளைஞர்கள் அவங்க படிக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் அவங்களால படிக்க முடியல அவங்களுக்கான அந்த ஒரு வசதிகளை செஞ்சுத்தரணும்னு சொல்லி நான் கோரிக்கை விடுப்பேன்ங்க இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அவரை நேரில் சந்திக்கும் போது முதலில் அந்த கல்வியை பற்றி கேட்பேன் இரண்டாவது இந்த இளைஞர்களின் வேலைவாய்ப்பை பற்றி கேட்பேன் மூன்றாவது நம்ம இளைஞர்களை நம்ம நம்ம சமூகத்துக்கு சேவை செய்ய விடுங்கள் யார் யாரோ நம்ம இளைஞர்களை கூட்டிட்டு போய்ட்டு அவங்களுக்கு வேலை வாங்கிட்டு ஐ மீன் அவங்க வந்து நம்ம இளைஞர்கள்கிட்டேருந்து நல்லா உழைப்ப வாங்கிக்கிட்டு ஊதியம் வந்து தராமல் இருக்காங்க அதெல்லாம் நம்ம தவிர்க்கணும்னா நம்ம இளைஞர்களுக்கு நம்மதான் வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி தரணும்ங்க அதனால் கல்வி முதலில் இரண்டாவது வேலைவாய்ப்புங்க அதுக்கப்பறம் நான் நடிகர் விஜய்கிட்டே என்ன கேட்பேன்னா இந்த வயதானவர்கள் அதாவது முதியவர்கள் இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆசிரமங்களில் குழந்தைகள் அதிகமாக இருக்காங்களே அப்படிங்கிறத தாண்டி இந்த முதியவர்கள் அதிகமாக இருக்காங்க தான் பெற்ற ஒரு கொழந்தைகளே வந்து பார்த்திங்கன்னா பெற்றவங்களை நடுரோட்டில் நிற்க வைச்சிட்டு போறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அதனால் இவங்க வந்து இந்தமாதிரி வெளியில் யாரும் அடைக்கலம் இல்லாத ஒரு சமூகத்தில் அவங்க இருக்காங்க அப்படிங்கிறத மறந்துட்டு அவங்க நல்ல ஒரு வாழ்க்கைய வாழணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நல்ல ஒரு முதியோர் இல்லத்தை கட்டி இதில் அவங்களை அங்கே தங்க வைச்சி அவங்களுக்கு தேவையான பொருட்களையும் தேவையான விஷயங்களையும் செய்து தருமாறு கேட்பேங்க நாலாவதாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாத்துக்கும் முக்கியமான ஒரு விஷயம் விவசாயம்ங்க விவசாயம் அழிஞ்சிக்கிட்டே வருது கண்டிப்பாக அவர் ஆட்சிக்கு வந்தாருன்னா அதாவது அந்த நடிகர் ஆட்சிக்கு வந்தார் வருவார் வருவாருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் விவசாயத்துக்கு ஏதாவது செய்யுங்க அப்படின்னு சொல்வேங்க கல்வி முக்கியம்னா அதே அளவு நமக்கு விவசாயம் முக்கியம் ஏன்னா உணவு இருந்தால் மட்டும் தான் நம்ம வாழ முடியும் அந்த உணவை தயாரிக்கிறவன் இருந்தால் மட்டும்தான் உணவு தயாரிக்கப்படும் அந்த உணவு தயாரிக்கப்பட்டால் மட்டுமே நம்மளால் அதை உண்ணமுடியும் ஆகையால் இந்த நான்கையும் செய்துதருமாறு அவரிடம் கோரிக்கை வைப்பேன்ங்க நான் எப்போ அவரை முன்னாடி பாக்கிறேனோ முதலில் அவருக்கிட்டே கேக்கிற ஒரே கேள்வி கல்வி இரண்டாவது வேலைவாய்ப்பு மூன்றாவது இந்த ஒரு விஷயம்ங்க அதாவது பணிகள் நான்காவது வந்து பார்த்திங்கன்னா விவசாயம்ங்க கண்டிப்பாக நான் வந்து அந்த நடிகரை பாத்தேன்னா இதலாம் நான் சொல்லிவிடுவேன் அவ்வளவுதாங்க நன்றிங்க